சார் இங்கே நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துக்கு பக்கத்துலிருந்து அருண்குமார் பேசுகிறேங்க ஆ இப்போது ராமேஸ்வரம் போகணுங்க இங்கிருந்து ஒரு பள்ளி வெப்படையிலிருந்து ராமேஸ்வரம் போகணுங்க ஆ வெப்படையிலிருந்துங்க நான் மட்டும்தாங்க ஒரு ஆள் மட்டும்தான் ஆ ஆமாம் இல்லை நார்மல் காரே ஒன்றும் பிரச்சினை இல்லை அது ஒன்றும் பிரச்சினை இல்லை நல்லா இருக்குதுல்ல நார்மல் காருலையும் ஆ ஆ ஆ போகிற சீட்டு இப்போ நைட்

சரி சரிங்க பதினாலுங்களா ஏன் எல்லா பக்கமும் பன்னெரெண்டு ரூபாயிக்குதான் போகிறாங்களாமா நீங்கள் பதினாலு ரூபா சொல்கிறீங்க ஆ எதுவும் பண்ணாலும் கொறச்சுக்க மாட்டாங்களா சொன்னாக்கா அதுவும் ஆர்டினரி காருதாங்க ஏசி நான் ஏசினா கூட பரவாயில்லை ஏசினா கூட பரவாயில்லை ஆர்டினரி காரில்தான போகிறோம் சரிங்க இப்போ ஃபிக்ஸ்டு அதனால்தான் நீங்கள் கம்பெனிகாரங்க சொல்வது பதினாலு ரூபாதான் சொல்கிறாங்க ஒரு கிலோமீட்டருக்குங்களா என்னங்க அதிகமா இருக்கு இங்கல்லாம் கம்மியாக பன்னெரெண்டு ரூவாயிக்குதாங்க போகிறாங்க நீங்கள் என்னன்னா பதினாலு ரூபா அது இதுன்னு சொல்லிக்கிட்டிருக்கிங்க சரி ஓகேங்க புக் பண்ணிக்கலாங்க ஆ ஆ சரி ஓகே கூப்பிட்றோங்க